எங்கள் வீட்டில் காலையிலியே சிட்டுக்குருவி வரும் இனிமையான இசை நல்ல ஸ் கலகலன்னு அதுகளாக பேசிக்கும் ரெண்டாவது ஒரு தேன்சிட்டு வரும் எங்கள் வீட்டிலே கூடு கட்டி இருக்குது அதுவும் இருக்குது அப்புறம் ஒரு காட்டுக்குருவி மாதிரி ஒரு குருவி வரும் அது ரொம்ப சாப்பிட வெக்கணுன் பார்த்துட்டே இருக்கும் காலையில் டெய்லி எங்கள் வீட்டில் காகம் வரும் அதுக்கு சாப்பாடு கொடுப்பேன் டெய்லியும் சாப்பிட்டுட்டு போகும் இதில் எல்லாமே காலையில் எனக்கு ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொழுது